எனக்கு சின்ன வயசிலே பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு அது ஏன் க அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கெட்ச் அந்த அதலாம் ஒரு பன்னெண்டு கலரில் இருக்கும் அந்த ஒவ்வொரும் ஒவ்வொரு கலரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும்போது எல்லாத்தையும் கிறுக்கும் போது பார்த்தா ஒரு அழகாக இருந்தது அப்பேலேருந்து நான் அந்த ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே நான் அதை கிறுக்கி அதுமாதிரி இருக்கும் போது எனக்கு ட்ரா என்னாலையே எனக்கு தெரியாமலேயே ஒரு ட்ராயிங் மேல் ஒரு இன்ட்ரஸ்ட் போயிடிச்சி எனக்கு அதனால ஒரு பெரிய பிள்ளையாக ஆக ஆக என்ன பண்ணேனா ஓ ஓ அந்த ட்ராயிங்லேயே நிறைய ஸ்கெட்ச் நிறைய பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரமிச்சேன் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் அந்தமாதிரி ஒரு சில கலர்லாம் வாங்கி யூஸ் பண்ணேன் ஆ அப்புறம் அதுவும் இல்லாமல் பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறம் போட்டிக்கு அங்கே இங்கேனு கூப்பிடுவாங்க அ அப்படி போகும்போது நிறைய படம் வரைஞ்சு இருக்கேன் அங்கங்க ஒரு ஒரு ட்ராயிங் வரைஞ்சு இருக்கேன் ஒ ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீயோடய அழிவை பற்றி ஒரு தடவை வரைஞ்சு இருந்தேன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியோடய முக்கியத்துவத்தை பற்றி வரைஞ்சு இருந்தேன் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ல ஒரு குழந்தையோட ஒரு மாசமாக இருக்கற ஒரு லேடி அந்தமாதிரி வரைஞ்சு இருந்தேன் ஒரு பெண் குழந்தை எப்படி காக் காப்பாற் காக்குறது அப்படின்ற மாதிரி அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நிறைய வரைஞ்சு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு எதை நான் இது மூணுமே ரியலைஸ் பண்ணிருக்கேன் நம்மளோடய இது மூணுமே ஒரு ஒரு ரெண்டு வந்து நமக்கு முக்கிய வாழ்வாதாரம் அப்படினு பார்க்கும் போது நம்பளை நம்ப ஜெனரேஷன் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு த முக்கியமாக தண்ணி தேவை அப்படின்னும் போது நமக்கு மரமும் தேவை மரத்தை அழிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ப வந்து என்ன பண்ணலாம் ஏன் இந்தமாதிரி மக் மரத்தை வந்து இப்படிலாம் எல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நான் ஒரு ரியலைஸ் பண்ணேன் இந்த ம அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் தண்ணியோடய அருமை அருமை தெரியும் போது தான் மரத்தை அழிக்கும்போது ஐயோ மரம் இப்படிலாம் வெட்டுறாங்களே இப்படிலாம் பண்ணும்போது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு தண்ணி கிடைக்காம போய்விடுமே அப்படின்றதை நான் முழுமையாக உணர்ந்தேன்